நான் அமேஸானில் இருந்து சிம்பிள் ப்ராடக்ட்டு ஃபேஸ் வாஷ் வந்து நான் ஆ ஆடர் பண்ணிருந்ததில் சொல்லிருந்தான் அது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு மட்டுந்தான் இதுவே உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா இருந்துது அப்படின்னா அது வந்து சுத்தமாக அது வந்து சூட் ஆகாது ஏன் இப்போ ட்ரை ஸ்கின்லேயும் நீங்கள் அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கள் அப்படின்னா இன்னுமே அது ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிடும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரமிச்சிடும் அதை மாதிரி வ மூஞ்சி ஃபுல்லா ஒரு மாதிரி இரி ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கும் ரொம்ப அரிக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் நான் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்திருந்தேன் அது வந்து ஒன்லி ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின்னு தான் ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்கள் அவளுக்கு வந்து ட்ரை ஸ்கின் ஸோ அவள் அப்படி யூஸ் பண்ணதனால் அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்கின்ல வந்து ஒரு மாரி க பிம்பிள்ஸ்லாம் வர ஆரமிச்சிச்சி ஒரு மாதிரி ரேஷஸ்லாம் வர ஆரமிடுச்சிச்சி ஸோ அதனால் வந்து நான் அந்த ப்ராடக்ட் வந்து நான் எ ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு நான் ரெக்கமண்ட் பண்ண மாட்டேன் ஸோ அது இதில் வந்து இந்த ஃபேஸ் வாஷில் வந்து வேற என்ன ட்ரா பேக் இருக்குன்னா நான் அமேஸானில் ஆட்ரு போட்டுருந்தேன் அதை வந்து எனக்கு ஒன் வீக் கழித்து தான் வந்துருந்துது ஸோ அது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு ட்ரா பேக்கா இருக்குது